ஆ வணக்கம் நாங்கள் டூர் போகிறத பற்றி கேட்க ஃபோன் பண்ணியிருக்கோம் ஆ நாங்கள் வந்து அஞ்சு நாள் ஊட்டி கொடைக்கானல் டூர் போகணும் நீங்கள் ட்ராவெல் ஏஜென்சிலேருந்து பேசுகிறீங்களா எப் எந்த டைமில் கூட்டு போவீங்க ஆ நாங்கள் வந்து பாலக்கோட்லேருந்து போகணும் அஞ்சு நாள் கூட்டு போகணும் ஆ ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் முடிஞ்சால் ஏதாவது கோயில் அந்த மாதிரி கூட்டு போகிறதா இருந்தாலும் கூட்டு போகலாம்

ஆ லஞ்ச்சு இந்த டின்னரெல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா ஆ ஓகே ஆ எத்தனை பேர் வரையும் கூட்டு போவீங்க ஆ கோவிலெல்லாம் எந்த மாதிரி கூட்டு போவீங்க ஆ இல்லை இது குழந்தைங்களுக்குலாம் லீவு டைமில் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் அப்போ நீங்கள் கூட்டு போங்க ஆ உங்கள் உங்களோடய ட்ராவெல் ஏஜென்சி இருக்கிற ப்ளேஸ் என்ன ஓகே ம் ஆ நாங்கள் ஃபேம்லியோடு வருவோம் அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேர் ஆ அப்புறம் இன்னும் வ வர்றதா இருந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணிவிட்டு டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஆ ஓகே தேங்க் யூ